ஸோ குழந்தை பருவம்னு பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை பருவம் வந்துட்டு நல்லாதான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு நாங்கள் விளையாடுவோம் குழந்தையாக இருக்கும்போது பாண்டி அப்புறம் அந்த பாண்டி வந்துட்டு நொண்டின்னு சொல்லுவாங்கள் அப்புறம் வந்துட்டு அந்த சின்ன சின்ன விளையாட்டு சாமான் இதெலாம் வச்சு விளையாட்றது சாப்பாடு செஞ்சு பொங்கல் வச்சு இந்த மாதிரி விளையாட்றது அப்புறம் வந்துட்டு செஸ்ஸு விளையாண்டோம் அந்த காலத்திலயே நாங்கள் அப்புறம் கேரம்போர்டு விளையாடுவோம் இந்த மாதிரி நிறையா விளையாடுவோம் ஓடிப் பிடிச்சு விளையாடுறது கொக்கோ விளையாடுகிறது ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவிலாம் இல்லை ஸோ அந்த டைம் வந்துட்டு ஒ ஒருத்தர் வீட்டில போய் நம்ம டிவி பார்க்கணுன்னாலே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபை பைசா அப்புறம் ஒன் ருப்பீஸ் இந்த மாதிரி கொடுத்து தான் போவாங்கள் அந்த மாதிரி போய் பார்க்கறது வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு தான் வந்துட்டு படம் போடுவாங்கள் சாட்டர்டே சண்டே இந்த நாள்ல மட்டும் தான் படம் போடுவாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு தோழிகளோட வந்துட்டு போய் விளையாடுறது வெளியே அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க ஊருக்கு போய் நாங்கெல்லாம் விளையாடுவோம் அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊஞ்சல் ஆடுவோம் பார்க்குக்கு போய் ஊஞ்சல் ஆடுவோம் அது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைப்ரேரி போவோம் லைப்ரேரி போய் புக்ஸ் படிப்போம் அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களோட ஸ்கூல்ல இருந்துச்சு